கிராமப்புறத்தில் எல்லாம் நிறைய இடம் இருக்குது நிறைய தோட்டம் இருக்குது கிணறுகள் இருக்குது பசங்கள் எல்லாம் போய் க்ரௌண்ட்ல போய் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க வாலிபால் விளையாடுவாங்க கபடி விளையாடுவாங்க லீவு நாள்ல போய் கிணத்துக்கு போய் குளிக்கிறதுக்கு போவாங்க குளத்துல போய் மீன் பிடிக்குறக்கு போவாங்க மீன் பிடிச்சிட்டு வந்தால் சாப்பாடுலாம் வீட்டில செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் பொண்ணுங்கன்னா கோலம் எல்லாம் போட்டு பழகுவாங்க கோலப்போட்டி நடத்துவாங்க நிறையா விளையாடுவாங்க ஓடி விளையாடுவாங்க இந்தமாதிரி எல்லாம் தாயம் விளையாடுவாங்க அஞ்சாங்கல் விளையாடுவாங்க வேற நான் வளையல் ஒழிச்சு விளையாடுவாங்க இந்தமாதிரி எல்லாம் விளையாடுவாங்க நகர்புறத்தில் அவங்களுக்கு வீடு மட்டுந்தான் இருக்குது இரு விளையாட்றக்கான இடம் இல்லை இட வசதி இல்லை எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ல தான் குடி இருக்குறாங்க பக்கத்துக்கு வீட்டில இருக்கிறதே யாருன்னு தெரியாதுங்கும் போது அவங்களுக்கு யார் என்ன விளையாட்றாங்க என்ன விளையாட்டு இருக்குதுனு கூட அவங்களுக்கு தெரியுறது இல்லை அதனால எல்லாம் காசு கொடுத்து அந்த ஃபோன்ல விளையாட்ற விளையாட்டாவே வச்சிருக்குறாங்க கிராமப்புறத்தில் நிறைய இடம் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது யார் என்ன கேட்க மாட்டாங்க அதனால நம்ம எங்கே வேணாலும் போய் விளையா நிறைய விளையாட் ரொம்ப நேரம் விளையாட்லாம் இருட்டுற வரைக்கும் விளையாடிட்டு வீட்டுக்கு வரலாம் யாரும் எதும் சொல்லமாட்டாங்க கிர நகர்புறத்திலைன்னா அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த ஃபோன்ல விளையாட முடியாது சூடாயிடும் அவங்க அதை வச்சிட்டு சும்மா தான் உட்காந்திருக்குணும் அவங்களுக்கு எந்த விளையாட்டுமே தெரிகிறது இல்லை அவங்களுக்கு எதுவுமே புரிகிறது இல்லை நகர்புறத்திலனா இந்த கிராமப்புறத்தில் எல்லா வசதி இருக்குது அதனால எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருக்குறாங்க தெரிஞ்சவங்களாக இருக்குறாங்க எங்கே வேணுணாலும் போகலாம் என்ன விளையாட்டு வேணுணாலும் விளையாடலாம் எங்களுக்கு பாதுக்காப்பாகவும் நல்ல இதாகவும் இருக்குது நக நகர்புறத்தில் அந்த இது இல்லை இட வசதியே இல்லாமல் யார் என்னன்னே தெரியாமல் தான் அவங்களாம் இருக்குறாங்க